நான் ஒரு ஷூவு ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த ஷூ என் என்னை விட பெருசாக என் என் கால் சைஸை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சி அது என் காலுக்கு சேராத மாதிரி இருந்துச்சி அந்த ஷூவு வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது என் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலான்னாலும் அந்த சைஸுக்கு வந்து யாருக்கும் பத்தாது அந்த ஷூவு வந்து எனக்கு வாங்கி ப்ரோயோஜனமே இல்லாமல் போச்சு அதேமாரி ஃப்ளிப்கார்ட்டில் அமேஸானில் எந்த பொருள் வாங்கினாலும் டேட் ரொம்ப தள்ளி வருது டிலே ஆகி வருது அந்த பொருள் வாங்குனவோன்னே ப்ராசஸ் ரொம்ப இதான மாதிரி இருக்குது பொருள் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் வெலை வந்து அதிகமாக சொல்கிறாங்க பொருள் வாங்குகிறதுக்கு ரேட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அந்த பொருளை வந்து கொஞ்சம் நாள் கூட உழைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு நான் என் ஆளுக்கு ஒரு ஸேரீ கூட வாங்கினேன் அந்த ஸேரீ வந்து அவளுக்கு அவள் அட்ரெஸ் போட்டே நான் எல்லாம் பண்ணிவிட்டேன் அவள் அவள் வாங்கி பார்த்தா அந்த ஸேரீ கிழிஞ்சிருக்கு மாமா என்ன இப்படி ஸேரீ கிழிஞ்சிருக்கு இதான் ஃப்ளிப்கார்ட்லாம் அமேஸான்லாம் வாங்காத அந்தமாதிரி அவள் சொல்கிறா இப்படி தான் வாங்கபோது திரும்பி ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டன் பண்ணவங்க பண்ணி ரெண்டு நாள் ஆகிட்டு வாங்கவே வரல அப்படிதான் பண்ணுறாங்க இதை வந்து எந்த விதமான புரொசிஜருமே எடுக்க மாட்டுறாங்க இதனால் தான் ப்ரொசிஜரில் ஷூவோ செருப்போ வாட்சோ கூலிங் க்ளாஸோ ட்ரெஸ்ஸோ எதாக இருந்தாலும் வெலை வாங்கணுனாலுமே ரேட்டுக்கு தக்கன ஒரு ப்ராசஸ் இல்லை வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாள் தான் எல்லாமே தாக்குப்புடிக்கிது ட்ரெஸ் கூட வாங்குனா ஒரு மூணு மாதம் போடுறா மாதிரி இருக்கும்னாங்க ஆனால் பத்து நாள்லேயே ட்ரெஸ்ஸுலாம் கிழிஞ்சிருது அவ்வளோ குவாலிட்டி இல்லை எல்லாமே தரமாக தரமாக இல்லாமல் சும்மா கம்மியாக எல்லாம் கொடுக்கணும் அப்படினு கொடுக்குறாங்க ஆனால் வெலை மட்டும் ஹைரேட்டாக கொடுக்குறாங்க அமேஸானில் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி எதுலன்னாலுமே அப்படிதான் இப்போ நம்ம முப்பதாந்தேதி போட்டேன்னு வைச்சிக்கோங்களேன் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாமே வருது வந்துவிட்டு காசும் அதிகமாக தான் இருக்குது அந்த ட்ரெஸுக்கு ஏற்ற காசும் இல்லை ரொம்ப இதாக தான் இருக்குது வேறு வாட்ச்சி கூட ஆர்டர் பண்ணேன் வாட்ச்சு வாங்கி வாங்குனேன் அது நான் ஆர்டர் பண்ண வாட்ச்சி வேறு எனக்கு கெடைச்சது வந்து வேறு இப்படி நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணால் வந்து வாங்க வரேன்ட்டு ஆனால் வரமாட்டாங்குறாங்க வாட்ச் கொஞ்சம் நல்லாவே இல்லை அது ஆனால் உழைக்கவே இல்லை சீக்கிரம் இதாக ஆகிட்டு உடைஞ்சு முள்ளுலாம் ஒரு மாதிரி இதாக போய்ட்டு அதனால் அமேஸானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து யாரும் அவ்வளவா விரும்பி வாங்கமாட்டாங்க நேரில் போய் பார்த்து வாங்குறத மாதிரி இருக்காது எந்த பொருளும் வந்து நேரில் பார்த்து வாங்கினா நம்ம நல்லா ப்ராசஸாக இருக்கா எவ்வளோ உழைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம எதையும் ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க தான் ஆர்ட்ரு பண்ணி தருவாங்க நம்ம வந்து இது உழைக்கும் இது உழைக்காதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அதனால் வந்து யாரும் அமேஸான் ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் வந்து வாங்குறவங்க வந்து நல்லா பார்த்து தரமாக இருக்கான்னு நேரில் போய் பார்த்து வாங்குவது வந்து சரியாக இருக்கும் இப்படி நீங்கள் பார்க்காம இப்படி ஃப்ளிப்கார்டு அமேஸானில் எல்லாம் வாங்குனீங்கன்னா எந்த பொருளும் குவாலிட்டியாக இருக்காது நல்லா உழைக்காது தரமாக இருக்காது சீக்கிரம் உடைஞ்சி போயிரும் நீங்கள் பார்த்து வாங்குங்க எந்த பொருளாக இருந்தாலும் நேரில் போய் வாங்குங்க